தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய அரசியல் கட்சிகள் திமுக அஇஅதிமுக பாமக மாநிமா டிவிகே நாம் தமிழர் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதில் திமுக அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மொதல் மொதல் துவக்கி வைத்தவர் அறிஞர் அண்ணா அதாவது அண்ணாதுரை சிஎன் அண்ணாதுரை அதுக்கப்புறம் அதுக்கு தலைவராக இருந்தவர் திரு மு கருணாநிதி அவர்கள் இப்போது ஸ்டாலின் அவர்கள் தல கட்சி தலைவராகவும் தமிழக முதலமைச்சராகவும் இருக்கார் அடுத்து அஇஅதிமுக அதை துவக்கி வைத்தவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கப்புறம் அதுக்கு பொது செயலாளா பொது செயலாளராக இருந்து இத்தனை வருஷமா வழி நடத்திகிட்டு வந்தவங்கள் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் அதுக்கு அப்புறம் இப்போது அது பொது செயலாளராக இருந்து வழி நடத்தி கொண்டு போய்கிட்டுருக்காங்க திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் டிவிகே தமிழக வெற்றிக்கழகம் இப்போதான் புதுசாக ஆரம்பித்த கட்சி விஜய் அவர்கள் அந்த கட்சியை ஆரம்பிச்சுருக்காரு அதுக்கப்புறம் பாமக பாட்டாளி மக்கள் கட்சி திரு ராமதாஸ் அவர்கள் அதோடய தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதோடய தலைவர் தொல் திருமாவளவன் இந்த மாதிரி இன்னும் பல கட்சிகள் இருக்குது ஒவ்வொரு கட்சியும் தொடங்கப்பட்டதுக்கான காரணம் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற காரணத்துனால்தான் தொடங்கப்பட்டிருக்கு அதோடய கொள்கைகள் பொதுவான கொள்கைகள் என்னென்னால் எல்லாேரும் பொதுவாக எல்லாம் போய் சேரணும் எல்லாேரும் நிம்மதியாக இருக்கணும் ய அவங்களோடய குறையின் குறைநிறைகளை நம்ம தீர்க்கணும் அப்படின்ற காரணத்துக்காகதான் இந்த கட்சிகளெல்லாம் ஆரம்பிச்சுருக்காங்க பாஜக தமிழ்நாட்டில் பாஜக பாரதிய ஜனதா கட்சி இருக்குது காங்கிரஸ் இருக்குது இன்னும் பல கட்சிகள் அந்த மாதிரி இருக்குது எல்லாத்துக்கும் ஒன்று அடிப்படை கொள்கைகள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்ணணும் மக்களோடய குறைநிறைகளை தீர்க்கணும் இதுக்காக தான் எல்லா கட்சியும் தொடங்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறை ஏதாவது குறைநிறை வரும்போதும் வராங்க பார்க்குறாங்க நம்ம ஏதாவது கேட்டால் தீர்த்து வைக்கிறாங்க இதுக்காக தான் இந்த கட்சிகளெல்லாம் தொடங்கப்பட்டிருக்கு